பவித்ரா ரெஸ்டாரெண்ட்டா மேம் மேம் மேம் இந்தமாதிரி உங்கள் கடையில் வந்து என்னென்ன சாப்பாடு மேம் மதியானத்துக்கு இருக்கும் கொஞ்சம் மெனு சொல்ல முடியுமா மேம் ரைஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குது ஜூஸ் ஐட்டம் என்னென்ன இருக்கும் ரைஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குது வெஜ்ஜா நாண்வெஜ் வெஜ் மட்டுமா இல்லை வெஜ் ஆர் நாண்வெஜ் இது ரெண்டுமே இருக்கா மேம் ஓகே மேம் ஜூஸ் ஐட்டம்ஸுலாம் இருக்கா மேம்

ஃப்ரெஷ் ஜூஸ் மேம் நான் கேக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸு ஓ ஓகே தேங்க் யூ மேம் சரி மெனு மட்டும் சொல்ல முடியுமா மேம் ம் மதியானம் என்னென்ன இதுன்னு ஓகே மேம் ஆ நிறையா இருக்கா மேம் சரி மேம் பன்னீர் டிக்கா வந்து எவ்வளோ மேம் ஓகே மேம் பன்னீர் டிக்கா ஒன்று ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒன்று ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ மேம் வரும் ஓகே மேம் இங்கே மீல்ஸ் வந்து எவ்வளோ மேம் இருக்கும் மேம் ஆஃபரா இல்லை ஆஃபரில் தருவீங்களா இல்லை எதுவும் ஆஃபர் எதுவும் வைச்சிருக்கீங்களா ஓகே மேம் ஓகே மேம் இந்தமாதிரி டேஸ்ட்டு வந்து காரக்குடியில தானே மேம் இருக்குது காரக்குயிடில வந்து செட்டிநாடு அந்த ஃப்ளேவருக்கு வருமா இல்லை சைனீஷு இந்தமாதிரி எதுவும் இருக்கா மேம் செட்டிநாட்டுல தானே மேம் அதில் பன்னீர் டிக்காவில் வந்து சைனீஷ் இதில் அந்த ஃப்ளேவரில் வருமா மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு ரெண்டு பன்னீர் டிக்காலா ஒரு ஃப்ரைட் ரைஸ் இது மினரல் வாட்ரு இருக்கா மேம் அது ரெண்டு லிட்ரு ஒன்று மேம் ஓ ஓகே மேம் சரி ஓகே மேம் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பில் அடித்து வையுங்க மேம் நான் வந்து நேரில் வந்து பே பண்ணி வாங்கிக்கிறேன் மேம் ஓகே தேங்க் யூ மேம்